எனக்கு வந்து நிறைய செய்யணும் தின்பண்டங்கள் வந்து நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவேன் தம்பிங்கள்லாம் இருக்குறனால் அவங்கவுங்களுக்கு அவனுகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிறைய செஞ்சுக் கொடுப்பேன் அது ரொம்ப ஆர்வமாக செஞ்சுக் கொடுப்பேன் குலோப் ஜாமுன் ரவா கேக்கு முறுக்கு சீடை மைதா கேக்கு அந்தமாதிரி ஸ்வீட்டும் செய்வேன் காரமும் நல்லாவே செய்வேன் இப்போ ரவா கேக்குன்னு பார்த்தா ரவாவை நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அந்த ரவாக்கேற்ற தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் ரவாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ரவாவை போட்டு கிளறணும் கிண்டிட்டு கிளறிட்டு தேங்காய் துருவலை போட்டு அது கூடவே ஜீனியையும் போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா டைட்டாக வரும் ஒரு பாகு பதத்தில் வரும் டைட்டாக வந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டில் நெய்யை தடவிட்டு அதில் இந்த நம்ம செஞ்ச அந்த கலவை இருக்கில்ல ரவாவோடு அந்த ரவா தேங்காய் ஜீனிலாம் போட்டு கிளறிருக்கோம்ல அதில் கொஞ்சம் ஏலக்காயும் தட்டிப் போட்டு லைட்டாக கொஞ்சூண்டு வாசனைக்குள்ள மட்டும் அந்த நெய் அதில் ஊற்றிட்டு அதை எடுத்து அந்த தட்டில் ஃபுல்லாக பரப்பி வச்சு ஆற வச்சிடணும் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் அதில் வந்து கத்தி வச்சு கீறல் போடணும் கேக்கு மாதிரி ஷேப்பு அந்த இந்த ஷேப்பில் நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்கிதோ அதில் அந்த ஷேப்பில் வந்து கீறல் போட்டுக்கணும் அப்புறம் ஃபுல்லாக ஆறினதுக்கு அப்புறம் அந்த கீறல் போட்ட இடத்துல நம்ம பேத்து பேத்து எடுக்கும் போது அழகாக கேக்கு கேக்காக அந்த சைஸில் அந்த வரும் அதை சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக அந்த தேங்காய் துருவலோடலாம் சாப்பிடும் போது டேஸ்டாக இருக்கும் அந்த ரவா கேக்கு குலோப் ஜாமுனும் அப்படிதான் குலோப் ஜாம் அந்த மாவை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன தண்ணி ஊற்றி பிசஞ்சி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சிடணும் அதுக்கு ஏற்ற ஜீராவை வந்து ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் குங்குமப்பூ ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு அந்த கொதிக்கின்ற தண்ணியில் ஆற வச்சுட்டு அந்த குலோப் ஜாம் உருண்டைகள்லாம் அதில் போட்டுடணும் போட்டு அந்த ஜீரா ஊறுனோடனே அது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்டா சாஃப்டாகவும் இருக்கும் வேறே வந்து முறுக்கு முறுக்கு அரிசி மாவு உளுத்தம் மாவு அதெல்லாம் அரைச்சி அதை செய்யும் போது டேஸ்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுனு இருக்கும் நம்ம ச எண்ணெயில் போட்டு நம்ம அச்சில் போட்டு செய்யணும் அது முறுக்கு பயிறு உருண்டை பயிறு உருண்டை ரொம்ப டேஸ்டாக செய்வேன் பயிறை வறுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நைசாக அதே அளவுக்கு ஜீனியும் நெய்லாம் அரைச்சிட்டு அதுக்கூட நெய்யை காய்ச்சி ஊற்றி அந்த ஜீனியையும் பயிறையும் கலந்து அதில் ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு அதை நம்ம நெய் நெய்யை மட்டும் தான் கலக்கணும் தண்ணி கலக்காமல் நெய்யை கலந்து அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிருந்தால் அது ஒரு ஸ்நாக்ஸ் பயிறு உருண்டை ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அதே மெத்தடில் ஜீனி உருண்டையும் செய்யலாம் ஜீனி ரவாவை அந்தமாதிரி வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணிட்டு அதுக்கூட ஜீனியை சேர்த்துட்டு இந்தமாதிரி நெய் ஊற்றி கிளறும் போது அது ஜீனி உருண்டை அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் ரவா கேக்கும் அப்படிதான் ரொம்பவே நல்லா இருக்கும் அதில் இப்போ காஞ்ச திராட்சை முந்திரி பருப்புலாம் போட்டு நெய்யில் போட்டு வறுத்துட்டு செய்யம் போது ரொம்பவும் சுவையாக இருக்கும்